எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் மல்லிகைப்பூ குண்டு மல்லிகப்பூச்செடி வெச்சுருக்கேன் ஊசி முல்லை மல்லிகைப்பூச்செடி வெச்சுருக்கேன் நாட்டு முல்லை பூச்செடி வெச்சுருக்கேன் ரெண்டு கலர் கலரான ரோஸ் செடி வெச்சுருக்கேன் ரோஸ் கலரில் ஒரு ரோஸ் செடி வெச்சுருக்கேன் ஆரஞ்சு கலரில் ஓரு ரோஸ் செடி வெச்சுருக்கேன் முல்லைப்பூக்கொடி வெச்சுருக்கேன் நாட்டு முல்லைப்பூச்செடி வெச்சுருக்கேன் சந்தன முல்லைப்பூச்செடி வெச்சுருக்கேன் கொடியில் வந்துட்டு ஒரு கீரை இருக்குதுங்க அந்த கீரை பேர் எனக்கு தெரியிலை அதில் ஒரு பழம்லாம் காய்க்கும் லிப்ஸ்டிக் பழம்னு சொல்லுவாங்க அது வெச்சுருக்கேன் மயில் மாணிக்கம் கொடி எங்கள் வீட்டில் இருக்குது அப்புறம் சங்குப்பூ கொடியும் எங்கள் வீட்டில் இருக்குதுங்க